ஆ சொல்லுங்க சார் ஆமாம் சார் மீன் மார்க்கெட்டில் தான் பேசுகிறேன் சார் நம்மக்கிட்டே வந்து எல்லாம் வந்து கடல் மீன் ஒரிஜினல் மீன் தான் சார் சுறா வஞ்சிரம் அதே நாட்டு மீனில் வந்து இறாலு நீட் நீட்டாக இருக்கற வந்து அது வந்து தும்க் முள் இருக்காத மீன் வந்து வஞ்சிரம் இருக்குது வஞ்சிரம் சுறா குட்டி சுறா வாங்க சார் வாங்க சார் வ கிலோ வந்து ரேட்டெல்லாம் வந்து இப்போ கூட தான் சார் சுறா வாங்க போகணும்னாக்கா அறநூறுபா வரும் ஒரு ஒன் ஓ ஆ அதெல்லாம் க்ளீன் பண்ணி உங்களுக்கு சுத்தம் பண்ணிக் கொடுத்துருவாங்க சார் எல்லாம் அதிலே அடங்கிடுன்னு வெச்சுங்களேன் இப்போ வந்து அறநூறுபா வரும் சார் அறநூறுபா வரும் ம இன்றைய வில அறநூறுபா அறநூறுபா வரும் சார் வஞ் இல்லைன்னா வஞ்சிரம் மீன் வாங்கனீங்கன்னாக்கா நல்லா எந்த நடு முள்ளு மட்டும் தான் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் சார் அது குடும்பத்தில் வந்து இப்போ குழந்த முதக்கொண்டு சாப்பிட்லாம் சார் அதை கனவா இருக்குது இறா இருக்குது இந்த இன்னோரு மீன் சொல்லுவாங்க கானாங்கெளுத்த கானாங்கெளுத்தை நண்டுமும் இருக்குது ஐயா நண்டு இருக்குது நீ எது வேணுமோ நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க நானு ஓகே எல்லாம் ரெடியாகி எங்கிட்டே பெரிய மார்க்கெட்டு எங்கிட்டே ஹோல்சேலு ஓ இப்போ வந்து நீங்கள் என்னா எல்லா மீனுமே இருக்குது சார் எங்கிட்டே ஓ பாப்புலராக கேட்டிக்கிட்டிங்கன்னாக்கா நீங்கள் வந்து கனவா வாங்க்கிறீங்களா கனவா வாங்கினாலும் நிறையா இருக்குது அதுவும் தர்றேன் நான் கம்மி பண்ணித் தர்றேன் ஆமாம் க கனவா வேணும்னா கம்மி பண்ணித் தர்றேன் ஐயா சங்கராவும் இருக்குது எங்கிட்டே சங்கரா வந்து சின்ன சங்கரா இருக்காது ஐயா ஒன்று ஒன்றும் ஆ ஆனால் மூணு கிலோ வந்து ஆறு மீன் தான் நிற்கும் சரிங்க சார் சார் சங்கராலாம் சூப்பர் சங்கரா நம்மக்கிட்டே ஐஸ் வைக்காத மீன் ஐயா நம்மள்ட்டலாம் சூப்பராக இருக்கும் சரி ஓகே தேங்க்ஸ் சார்